இப்பயும் பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்கவே இல்லை பெண்கள் இப்போது தனியாக நைட்டில் ஒரு ரோட்டில் போகணுன்னாலும் ஆபத்துதான் எல்லாேருமே தப்பான கண்ணோட்டத்தில் தான் பெண்களை பார்க்குறாங்க இப்போ நம்ம பஸ்ஸே எடுத்துக்கிட்டோன்னால் வச்சுங்களேன் பஸ்சிலே எல்லாேரும் பசங்கள் ஆம்பளைங்களை பாருங்க உரசிக்கிட்டே தான் நிற்பாங்க ஒரு இப்போ லேடி நிற்கிறாங்களே நகந்து நிற்போம் அப்படிலாம் எண்ணம் கிடையாது எல்லாேருக்குமே தப்பான எண்ணம் தான் நல்லவர்களும் இருக்கிறாங்க ஆனால் நிறையா பேர் வந்து தப்பான எண்ணத்தோடு தான் பார்க்குறாங்க பெண்கள் வந்து அதிகமாக தப்பான எண்ணத்திலே தான் கண்ணோட்டத்திலே தான் பெண்கள் எல்லாேருமே பார்க்குறாங்க சின்னப் பிள்ளைங்க கூட சுதந்திரமா நடக்க முடில சுதந்திரமா இருக்கமுடில பெண்களால் அது இந்த சோசியல் மீடியா இன்டர்நெட்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டுப்போச்சு மோசமாக கெட்டுப்போச்சு பெண்கள் பெண்களை பற்றி தப்பான எண்ணம் மட்டும்தான் இருக்குது பெண்கள் வந்து இத்தனை வருடம் பெண்கள் அடுப்பு ஊததான் லாயிக்கு இதுக்கு மட்டும்தான் லாயிக்கு சமைக்க மட்டும்தான் லாயிக்கு நீங்கள் படிக்கலாம் லாயிக்கு இல்லைன்னு சொல்லி பெண்கள் இப்போ பெண்களால் மட்டும்தான் சமுதாயம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது பெண்கள் சாதிக்காத இடமே இல்லை பெண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே சாதிக்கிறாங்க ஃப்ளைட் ஓட்டுறாங்க கார் ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க எல்லா இடத்துலையுமே பெண்கள் ச த சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் பெண்களுக்கான சம உரிமை இன்னும் கிடைக்கல பெண்கள் வந்து இன்னும் ஆண்களுக்கு நிகராக வரவில்லை பெண்கள் இப்போ ஆ ஆண்களை விட கீழே தான் பெண்கள் இருக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பு இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு கொஞ்சம் கூட இல்லை அதிகமாக தப்பான விஷயங்களெல்லாம் இந்தியாவில் தான் அதிகமாக நடக்குது ஆனால் இது அரசாங்கமும் சரியில்லை அரசாங்கம் சரியாக இருந்து பெண்களுக்கான சம உரிமை கொடுத்தால் சரியான நடவடிக்கை எடுத்தால் பெண்களுக்கான சுதந்திரம் கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களுக்கான வாய்ப்பும் சமுதாயத்தில் கம்மியாக தான் இருக்குது தமிழ்நாட்ல முக ஸ்டாலின் இப்போ தான் ஏதோ நாற்பது பர்சண்ட்டோ நாற்பத்தஞ்சி பர்சண்ட்டோ ஏற்றிருக்காரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புலேருந்து எல்லாத்துலிருந்தும் இப்போதான் பெண்களுக்கான சம உரிமை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிகிட்டு வருது ச பெண்கள் தான் மா இப்போ ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க அதிகமா மார்க் ஸ்கோர் மார்க் எடுக்கிறாங்க எல்லாமே பெண்கள் தான் பண்ணுறாங்க முன்னாடிலாம் காலேஜில் பத்து ஆண்கள் இருந்தால் ஒரு பெண் மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் இப்பெல்லாம் வந்து ஒரு காலேஜை எடுத்துக்கிட்டோன்னால் பத்து பெண்கள் இருக்காங்க ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் இருக்காங்க இப்படி மாறிக்கிட்டு இருக்குது தலைகீழாக இப்போ பெண்கள் தான் எல்லாத்துலையுமே முன்னேறி வந்துகிட்ருக்காங்க ஆண் எல்லாேருமே கீழே போய்கிட்டே இருக்காங்க படிக்க எல்லாேருமே படிப்பை படிப்பை வந் படிப்பை வந்து மதிக்கிறதில்லை அவ்வளோவாக படிக்கிறதில்லை படிப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறது இல்லை ஆண்கள் பெண்கள் தான் எல்லாத்துலையுமே இன்ட்ரெஸ்ட்டு காமித்து படிக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஆண்கள் ஆண்களால் மட்டும் செய்ய முடியும்னு நினச்ச வேலை எல்லாமே இப்போ எங்களாலேயும் செய்ய முடியும் என நினச்சி எல்லாத்தையுமே செய்கிறாங்க பெண்கள் பெண்கள் இல்லேல் பெண்கள் மட்டும்தான் வளர்ந்துக்கொண்டே வராங்க